ஆ ஹலோ சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க சரி ஆ அடிச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை பெயிண்டிங் தானே அப்படிங்களா இப்போ முன்னே காலம் மாதிரி இல்லை தம்பி இப்போது வந்து பெயிண்ட்டெல்லாம் ஏகப்பட்ட ரேட் ஆகிடுச்சி இப்போ வித விதமாக வந்துடுது இப்போ ஏஷியனில் இருக்குது ஏஷியனில் எல்லாம் மாரி இப்போ நிப்பான் அது இதுன்னு ஒவ்வொரு கம்பெனியில் போட்டிருக்காங்க எல்லாமே லிட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஷன் பெயிண்ட் அடிக்கிறாங்க வெல்வெட் டச்சிங்னு அடிக்கிறாங்க நிறைய பல வகை வா இது வந்துடுச்சு ஆ ஆ ஆ உங்களுக்கு இப்போ மூணு மாடின்னால் டெய்லி ஒரு அஞ்சு பேராச்சும் தேவை அப்போ ஒரு நாளைக்கு கூலியே இப்போ ஆயிரம் ருபா கேட்கறாங்க பசங்கள் ஆ ஆயிரம் ருபா ஒரு நாள் கூலி ஆ லேபர் மட்டும் கேட்கறாங்க சமயத்தில் இப்போ பசங்கள் என்னென்னால் ஒன்றரை சிப்ட்டுன்னால் தான் வரேன்னு சொல்கிறாங்க பண்ணிக் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை கொஞ்சம் ப்ரீயாக எல்லாமே லேபர் ரேட்டும் ஏறி போச்சு பெயிண்டிங்னுடைய வ இதுவும் ஏறி போச்சு சரி பார்க்கலாம் நீங்கள் பெயிண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு போட்டு வாங்கி கொடுத்திங்கன்னா கூலிலே ஏதாே ஒன்று பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்களா சரி சரி இவ்வளோ தூரம் கேள்விப்பட்டு அது பண்ணிணானாலே அது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கெல்லாம் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்க நான் மீதியை நான் பார்த்து பண் ம்ம் மூணு மாடி மெத்தைன்னு சொல்லி சொன்னால் இப்பெல்லாம் சாதாரணமாக பத்து ரூமுக்குனு சொல்லும்பொழுதே அதுக்கே ஒரு லட்சம் ரூபாய்க்கி மேலே வரும் உள்ளே உள்ளே இன்னர் இன்னருக்கு அடிக்கிறது அது போக மூணாவது மாடியெல்லாம் எல்லாம் இப்போ டொக்கில் இறங்குவாங்க பசங்கள் அவங்களுக்கு இப்போ தேவைப்பட்ட பிரைமரே கிட்டத்தட்ட ஆறு டப்பா ஏழு டப்பா வரும் இது போக பெயிண்ட் இருக்குது பெயிண்ட்டு அதுக்கு மேலே அடிக்கிற ரெண்டு கோட் அடிக்கணும் புரியுதா அப்போ தான் செட் ஆகும் இல்லைன்னா வேலைகள் நிறைய இருக்குது சரி சரி அதை பண்ணிக்கொடுக்கலாம் நீங்கள் ஆ நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால் இப்போதைக்கு பண்ணிக்கலாம் நம்மக்கு வேலை வேணுமில்ல சரி சரி வெச்சுட்றேன்